எனக்கு ரொம்ப பிடித்த படம் வந்து விஸ்வாசம் ஏன்னாக்கால் அது அந்த கதை வந்து எப்படி வருனாக்கால் இப்போது இப்போ ஒரு ஃபாதருக்கும் ஒரு டாட்டருக்கும் உள்ள லவ் பற்றிதான் வரும் ஏன்னாக்கால் எல்லா டாட் டாட்டருக்குமே வந்து ஃபாதர்னாக்கால் ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோ ஃபஸ்ட் லவ் அது மாதிரிதான் இருக்கும் ஏன்னாக்கால் எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்பானாக்க ஒரு அவங்கதான் வந்து நல்லா பார்த்துப்பாங்க அது மாதிரி அவங்க மேலேதான் நிறையா அக்கறை இருக்கும் அவங்க என்ன சொன்னாலுமே அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக கேட்கும் அம்மா சொன்னால்கூட போம்மா இதுதானே அப்படினு சொல்லும் ஆனால் வந்து அந்த அப்பா சொன்னாக்கால் கேட்கும் அது மாரி ஒரு கான்செப்ட்டில்தான் அந்த படம் இருக்குது ஏன்னாக்கால் அந்த படத்தில் ஃபுல்லாகவே அவங்க ஃபஸ்ட்டு என்ன தன்னோட டாட்டர் வந்து பிரிவாங்க அவங்க வொய்ஃப் கூட டைவர்ஸ்ஸானதனால் அது மாரி அவங்க வந்து திரும்பியும் ஒரு எயிட் இயர்ஸ் அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தேடிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வந்து தான் அப்பான்னு தெரியாமலயே கார்ட் மாரி அவங்க வேலை செஞ்சு அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டாக ஃபைனலில்தான் அது வந்து தான் அப்பான்ட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும் அதுவரைக்குமே அந்த பொண்ணு வந்து தான் அப்பாவை வந்து ரொம்ப வெறுப்பாள் ஏன்னாக்கால் இது மாரி அவங்க அம்மாவை விட்டுவிட்டு போனதுனால் அவங்க அம்மா அதிகமாக அழ வைச்சதால அந்த பிள்ளைக்கு வந்து அப்பானாலே ஒரு வெறுப்பு அது மாரி இருக்கும் அப்புறமா வந்து இவங்க தேடிகிட்டு அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த பொண்ணுக்கு வர ஆபத்து எல்லாத்தையுமே இவங்க காப்பாற்று வாங்க அந்த பொண்ணை அந்த ஆபத்துலிருந்து வெளியே எடுத்துகிட்டுவந்து அது மாரி அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி அந்த பெண்ணுக்கே தெரியாமல் வர ஆபத்தையும் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க அதே மாரி ஒரு இது தான் இதில் வந்து அஜித் குமார் வந்து ஹீரோயின் நயன்தாரா தான் வந்து ஹீரோயின் அஜித் குமார் வந்து அதில் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பொண்ணு மேலே எப்படி பாசத்தை காட்டுவது அதே மாரி சொல்லி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னாக்கால் ஃபஸ்ட்டு பொண்ணு மேலே அதிகமாக பாசம் வச்சுட்டு சும்மா சின்ன சண்டையில் பிரிஞ்சு போவது இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்பா பொண்ணு அன்பு அதைதான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டில் வந்து நிறைய காமெடி சீன்ஸ் அப்புறம் வந்து நிறையா ஃபய்ட் சின்ஸ்சு அது மாதிரி வரும் அப்புறம் வந்து அதில் உள்ள சாங்ஸ்ஸெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அந்த சாங்ஸ்யெல்லாம் வந்து செமையாருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி மூவி அதே மாரிதாருக்கும் அப்புறம் இது மோஸ்ட் அதோட தீம்மே வந்து அந்த அப்பா பொண்ணு அன்பை பற்றி சொல்வது தான் இதில் வந்து லாஸ்ட் நேரத்தில் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை நினைச்சி அவள் ஓடி அவள் வந்து ஃபஸ்ட் பிரைஸ்ஸு வாங்கிறப்ப தான் அவள் வந்து இவங்க தான் அப்பா அப்படினு தெரிஞ்சிப்பாள் அப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேரும் திரும்பியும் கிராமத்துக்கே வந்து ஹாப்பியாக அந்த இதை வாழ்வாங்க அது ஃபுல்லாகவே வந்து ஃபாதர் டாட்டரோட வந்து லவ் பற்றி தான் இருக்கும் ஏன்னாக்கால் ரொம்ப நாள் பிரிச்சுருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஆசையாயிருக்கும் பிள்ளைய தூக்கி கொஞ்சணும் அது மாதிரியெல்லாம் ஆனால் எதையுமே வெளியே காட்டிக்காமல் அவங்கக்குள்ளையே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டிருப்பாங்க அவங்க மதர்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணோட அப்பா இங்கே வந்தாங்கன்னு வந்து சொல்லி பிடிக்கவே பிடிக்காது எப்படியாவது அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாகிட்டேருந்து அவாய்ட் பண்ணணும்ன்னு நினைப்பாங்க அப்புறமா எல்லா சிச்சுவேஷன்லேயும் அந்த பொண்ணு சொல்லுவாள் இது மாதிரி இவங்க என் கூட இருக்கும்போது நான் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் ஏதோ என்கூட யாரோ என்னை காப்பாத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது அது மாதிரி சொல்லுவாள் இது மாரி அந்த அப்பாவே நான் தான் அப்பான்னு சொல்லமல் அந்த பொண்ணுகிட்ட வந்து உனக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்காது அதை மாதிரி கேட்குறப்ப வந்து எங்கள் அப்பாவை தான் எனக்கு பிடிக்காது அதனால்தான் அவங்கள நினைச்சிக்கிட்டு கோச் சொன்ன மாதிரி யாரை பிடிக்காதோ நினைச்சிக்கிட்டு ஓடுனுட்டதனால் வந்து எங்கள் அப்பாவை நினைச்சிக்கிட்டு அவரை மே மிதிச்சு ஓடுகிற மாதிரிதான் நான் ஓடுவேன் அதனால் தான் என்னால் இப்படி ஓட முடியுது அது மாரி சொன்னவுன்னே ஹீரோவுக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடும் அது எப்படி தான் பொண்ணே இது மாதிரி சொல்கிறாங்களேனு சொல்லி அந்த ஹீரோவுக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து எல்லா இந்த பொண்ணு ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது ஏன்னாக்கால் வந்து அந்த பொண்ணு இத்தனி நாள் இத்தனி வருஷம் வந்து அப்பா இல்லாமல் இந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுருக்கு இனிமேலும் அனுபவிக்கக்கூடாதுங்கிறத்துக்காக வந்து அவள் ஆசைபட்டுறது அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவள் இஷ்டத்துக்கு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணுங்கிறதுக்காக வந்து அவள் என்ன செஞ்சாலும் அவளுக்கு சப்போர்ட்டாயிருந்து அவளுக்கு ஒரு கார்டாக ஒரு பாதுகாவலனாக இருந்து வந்து அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பாங்க லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து அந்த பொண்ணு வின் பண்ணத்துக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ரொம்ப அந்த பொண்ணை வின் பண்ண வைக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லன்கிட்ட அடி வாங்கி அப்புறமா வந்து தான் அந்த பொண்ணு வின் பண்ணும் அதனால் அதுக்கப்புறம் அவங்க மம்மியை வந்து யார் உங்கள் அப்பா அப்படினு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து கிளைமேக்ஸ்சில் தான் தான் அப்பா யார் இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவங்க தான் அப்பா தெரியவரும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அது ரெண்டு பேரும் பேரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழுவாங்க மூணு பேருமாக சேர்ந்து அந்த கிராமத்துக்கே போய்விட்டு எப்படி அதுவோ ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஸ்டேஜ்ஜில் எப்படி இருந்துச்சுவோலோ அதே மாரி சந்தோஷமாக பொண்ணோட அந்த ஊரில் திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டு தலைமை தாங்கிறது அது மாரியெல்லாம் செய்யுங்க கிளைமேக்ஸ்சில் இது ஃபுல் மூவியுமே வந்து ஃபாதர் டாட்டர் மூவி தான் இதில் டூ ஆர் த்ரீ சாங்ஸ் வரும் ஃபஸ்ட்டு வந்து சும்மா நைட் டைமில் வந்து உட்காந்து பாடுகிற மாரி உள்ள சாங்ஸ் அப்புறம் வந்து லவ் சாங்ஸ் அப்புறம் வந்து பிள்ளைக்காக பாடுகிற சாங்ஸ் கண்ணானே கண்ணேன்ட்டு அதே மாரி நிறைய சாங்ஸ்ஸு வரும் இந்த அவங்க மதர் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் டாக்டராகதான் ஒர்க் பண்ண வருவாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் நிறைய வில்லன்ஸ்சால் வந்து பிரச்சின வந்து அதனால் ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சு போய்விடுவாங்க அப்போதான் வந்து பிள்ளையையும் இனிமேல் கண்ணுலேயே காமிக்க கூடாதுன்னு தான் அவங்க வெளி நாட்டுக்கே போய்விடுவாங்க இ பல வருஷம் தேடியும் வந்து இவங்களுக்கு கிடைக்காது ஒரு எட்டு ஒன்பது வருஷம் கழிச்சு தான் அஜித் வந்து அவங்க பொண்ணை கண்டுபிடிப்பாங்க இதுதான் பொண்ணுன்ட்டு அப்புறம் பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் போய் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்வாங்க அப்போது தான் அவங்க மதர் பார்த்துட்டு இது மாரி இவனெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னவுன்னே அப்புறம் ஏதோ போரா அந்த பொண்ணு ரெகமெண்ட் பண்ணி இது மாரி எனக்கு வந்து சேஃப்பாக இருக்கிற மாதிரிருக்கு என்னை காப்பாற்றினாங்க என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் வேலைக்கு வச்சுப்பாங்க இது மாரி அவங்களுக்கு டிரைவராக தான் வேலைக்கு இருப்பாங்க டிரைவராயிருக்கவும் சரின்ட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்கள வச்சுப்பாங்க அந்த வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தங்கியிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணுக்கு அப்பா யாருன்னு தெரியாது லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்சில் தான் வந்து அந்த பொண்ணுக்கு அப்பாவை பற்றி தெரியும் அப்பான்னு தெரிஞ்சவுன்னே இவ்வளோ அழுவாள் அவள் எமோஷ்னலாக ஆகிடுவா ஏன்னாக்கால் அப்பான்னு தெரியாமல் இத்தனி நாள் அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்காங்க ஆனாலும் நம்ம ஒரு கெட்டவனாகதானே நினைச்சிருக்கோம்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவாள் அது மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இது ஹாப்பியான லைஃப் லிவ் பண்ண ஆரம்மிக்குங்க ஏன்னாக்கால் இத்தினி வருஷம் பிரிஞ்சு இருந்துவிட்டு இதுக்குமேலேவும் எவ்வளவோ நம்ம பொண்ணுக்கு கஷ்டம் வந்தும் அந்த கஷ்டத்தெலாம் போக்கியிருக்காங்க நம்மளுக்கும் ஒரு பாதுகாவலன் மாதிரி இருந்திருக்காங்க இவங்க இருக்கும்போதுதான் சேஃப்பாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அதனால் தான் வந்து சரி உண்மையை சொல்லிவிடலாம்ன்னு சொல்லிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு அவங்க கிராமத்துக்கு தான் வந்துடுவாங்க எல்லாேருமே அவங்க சிட்டியை விட்டுவிட்டு கிராமத்துக்கு வந்து அவங்களோட ஹாப்பி லைஃப்பை வின் பண்ணுவாங்க அவங்க லிவ் பண்ணுற ஹாப்பி லைஃப் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படமே ஒரு டாட்டர் மேலே அவங்க அப்பா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க எவ்வளோ தான் அவங்க அம்மா வந்து பாசம் கொடுக்க விடாம தடுத்தாலும் இவங்களிடத்திலருந்து மறைச்சு வைச்சாலும் வந்து அவங்க இவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க எல்லார்ட்டேயும் சண்டை போட்டு இவங்கள மீட்டு கொண்டு வராங்க இவங்களை எப்படி அவங்களோட உயிராட்டம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டாட்டர் ஃபாதர் டாட்டர் தான் இதில் வரும் இந்த படத்தில் வந்து நயன்தாரா வந்து ஹீரோயின் அஜித் குமார் வந்து ஹீரோ இதில் வந்து நயன்தாரா தான் மதர் அஜித்குமார் வந்து ஃபாதர் இதில் வந்து ரோபோ ஷங்கர் காமெடி ஆர்டிஸ்யெட்லாம் இருக்காங்க இது வந்து ஒரு காமெடி எமோஷ்னல் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபாதர் டாட்டர் லவ் இதை எப்படி முழுசாக கொண்டு வந்தால் எப்படிருக்கும் அது மாதிரிருக்கும் ஒரு நல்ல ஃபீலாயிருக்கும் இது வந்து ஃபேமிலியோடு நம்ம சேர்ந்து பார்த்தாக்கா எவ்வளோ நல்லாயிருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்யெலாம் வந்து ஒரு காமெடியையும் அப்புறம் வந்து ஒரு சாங் ஃபய்ட்டிங் அப்புறமேட்டுக்கா வந்து இவங்கள ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அப்புறம் வந்து ஒரு சாங்ஸ் அது மாதிரி ஒரு கலவையாயிருக்கும் இதில் பண்ணுற காமெடியெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரோபோ ஷங்கர் காமெடி காமெடி வந்து செமையாருக்கும் ஒரு போடுற கவுண்டரெல்லாம் அதே மாரி இதில் உள்ள பாட்டிஸ்யெலாம் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த படம் முழுக்க முழுக்கவே ஒரு ஃபாதர் டாட்டர் லவ் பற்றி தான் இருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நயன்தாராவுக்காக வந்து அவங்க அப்பா வந்து ஏ ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா புள்ளைக் ஹீரோ அவங்க பிள்ளைக்காக அவங்க பண்ணுற சேக்கரிஃபய்ஸஸ் இது எல்லாமே வந்து செமையாருக்கும் எப்படி தான் அப்பாவுக்காக வந்து தான் தான் பிள்ளை வருத்தப்படுதோ அதே மாரி தான் பிள்ளைக்காக அப்பா எவ்வளோ சேக்கரிஃபய்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு அப்பா வாயால் சொல்லாங்காட்டியும் ஏ அவங்க அதில் எப்படியெல்லாம் சேக்கரிஃபய்ஸ் பண்ணுறாங்கங்குறத வந்து அந்த படத்தில் ஃபுல்லாக காமிச்சுருக்காங்க ஏன்னாக்கால் எப்படியும் வந்து இது அப்பா வந்து தான் அவங்க பாசத்தை காமிக்கமாட்டாங்க அம்மா மாரி அம்மானாக்கால் தான் வெளியில் அப்படியே அவங்க பாசத்தை காமிப்பாங்க அவங்க அப்பா எப்போதுமே மூடி மறைச்சி தான் காமிப்பாங்க ஆனால் பிள்ளைங்க வந்து அப்பா மேலே பாசம் இல்லைனு நினைச்சிப்பாங்க ஆனால் வந்து எல்லா பொண்ணுகளுக்குமே டேட் தான் ஹீரோ எல்லாமே டேட் லிட்டில் பிரின்ஸஸ் அது மாரி தான் சொல்லுவாங்க அது மாரி உள்ள கதை தான் இது இந்த படத்தில் வந்து எப்படி அவங்க அப்பா வந்து தான் பிள்ளையிட்ட வந்து பாதுப்பையும் அவங்களோட பாசத்தையும் எப்படி காமிக்கிறாங்கங்குறத தான் வந்து இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்வது இதில் வந்து ஏ எவெரிதிங் இருக்குது என்னெனாக்கா நம்ம கேட்குற எமோஷ்னல் காமெடி லவ் எவெரிதிங் எல்லாமே இதில் வந்து இருக்குது இது வந்து ஒரு ஃபேமிலி மூவி இது வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசம் அதை பற்றி சொல்வது தான் இந்த ஃபுல் மூவியும் விசுவாசம்ங்கிற மூவி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்னோட ஹார்ட் டச்சிங் மூவி